சாப்பிடுவது சாப்பிடுறதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னால் பிரியாணி சென்னையில் நான் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்றது பிரியாணி தான் அதிகமாக சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் நான் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்ருக்கும்போது வாரத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு டைம் ரெண்டு டைம் மூணு டைம்மாவது பிரியாணி சாப்பிட்ருவேன் அப்புறம் பரோட்டா பரோட்டா ரொம்ப பிடிக்கும் பரோட்டா விரும்பி சாப்பிடுவேன் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபையி அப்புறம் ஆட்டுக்கால் பாயா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் சாப்பிடுவேன் கோயம்புத்தூரில் சப்பாத்தி பூரி இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எங்கள் ஊரில் செம்மனார் கோவில் இந்த சைடெலாம் பரோட்டா அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன் செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஈரோட்டு ஈரோட்டில் வந்து பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரோட்டாவெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்புறம் சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன் அப்புறம் பானி பூரி இதெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்புறம் நிறைய பிடிச்ச ஐட்டம் இருக்குது நிறையா நான்வெஜிட்டேரியன் நிறையா சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் அதிகமாக நான் சென்னையில் தான் நான் அதிகமாக பிரியாணி அதிகமாக விரும்பி சாப்பிடுறது அப்புறம் மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன் அதிகமாக இதெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இதெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்